பூர்விகா மொபைல்ஸா ஆ நான் வெ ஆ நான் இங்கே வெண்ணிலா பேசுகிறேன் இப்போது புதுசாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அது பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கலான்னு கால் பண்ணியிருக்கேன் லேட்டஸ்ட்டாக என்ன ஸ்மார்ட் ஃபோனு இருக்கோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ரொம்ப ஃபேமஸாக இப்போது எது நல்லா போய்கிட்டுருக்கு ஓகே

ஆ சரி ஆ எது ரொம்ப நல்லா போகுது ஆ ஓ அப்படிங்களா எனக்கு ரெட்மீயில் கொஞ்சம் சொல்லுங்களேன் ரெட்மீயில் எந்த மாடல் நல்லாயிருக்கு அப்படினுட்டு ரெட்மீ டென்னு பற்றி சொல்கிறீங்களா கொஞ்சம் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது எவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு ஆ சரி

ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் எவ்வளோ ரேட்டு வரும் மேடம் ஃபிஃப்டினா மேடம் ஓகே இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா மாடல் வந்து ஒரு ப்ளூ இந்த மாதிரி இருக்குமா நேவி ப்ளூ அந்த மாதிரி ஆ ஓகே இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா மேடம் ஆ கேஷ் கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லை இஎம்ஐ போட்டால் பெனிஃபிட் அதிகமாக இருக்குமா இல்லை மேடம் எனக்கு வந்து நான் கேட்குறேன் இப்போது கேஷு இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஆஃபர் அதுமாதிரி எக்ஸ்ட்ரா ஆஃபர் ஏதாவது கொடுப்பீங்களா ரேட்டு கம்மி பண்ணிப்பீங்களா ஆ சொல்லுங்கள் என்ன இருக்குது ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ வேறு ஏதாவது கார்டு இந்தமாதிரி கொடுக்குறப் போது ஆஃபர் கொடுப்பீங்களா கிரெடிட் கார்டுக்கு இந்தமாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஓகே ஓ ஓகே மேடம் ஓகே மேடம் அப்போது இப்போது ஏதாவது இதில் இப்போது வர இதுக்கு பக்ரீத் இந்தமாதிரி வந்ததில்லே இதுக்கு ஏதாவது ஆஃபர் வருமா அது ஏதாவது தனியாக இருக்கா ஓகே மேடம் அதோடு ப்ளூ டூத் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெட் ஃபோன் எல்லாமே வந்துடும் அது இல்லாமல் டேம்பர் கிளாஸ் இது எல்லாம் நீங்களே போட்டு கொடுத்துருவீங்களா பேக் கவர் அதெல்லாம் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவீங்க ஓ ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் அப்போ நான் நாளைக்கு வந்து டேரக்ட்டாக ஷோ ரூம்லேயே பார்க்குறேன் மேடம் இஎம்ஐ ஆப்ஷன் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அதிலே பார்த்துக்குறேன் மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ இல்லை மேடம் நான் டேரக்ட்டாகவே வந்து நேராகவே பார்த்துட்டே வாங்கிக்கிறேன் மேடம் ஆ ஆ ஓகே மேடம் டென் ஓ கிளாக்கா மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் எல்லா நாளுமே உண்டு தானே மேடம் லீவு எதுவும் இல்லயில்ல ஆ ஓகே மேடம் நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன் தேங்க் யூ மேடம்